வழிப்பாட்டின் போது நாங்கள் குறிப்பிட்ட கலாச்சார நடைமுறைகள் ஓகே கலாச்சார நடைமுறைகள் அப்படின்னாவே வந்துட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படினாலே வந்துட்டு நம்ம கையெடுத்துதான் கும்பிடுவோம் இல்லைன்னா மண்டி போட்டு கும்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு கண்ணை மூடி மனசார வந்து பிரார்த்தனை செய்வாங்க எனக்கு வந்துட்டு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இது தீரணும் அப்படினு சொல்லிகிட்டு நம்ம சாமி கும்பிட்றோம் அப்படினா நம்ம கோயிலுக்கு போய் கும்பிட்டாதான் அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்லேயே கூட சாமி கும்பிட்றோம் உட்காந்த இடத்துல நென நினைக்கிறோம் இந்த மாதிரி வழிபாடு செய்யும் போது வந்துட்டு நம்ம பிராப்பரான ஒரு ப்ரொசீஜரில்தான் வந்து நம்ம செய்கிறோம் என்ன அப்படினா அன்னதானம் கொடுக்குறது இந்த மாதிரி நிறைய கலாச்சாரம் இருக்குது ட்ரெடிஷ்னலாகதான் போகணும் இந்த கோ வழிபாடு செய்கிற இடத்துக்கு போகிறோம் அப்படினாலே வந்துட்டு நம்ம எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதாவது அந்த பூ பூஜையில் வைச்ச பூ பூ கோயிலுக்கு போகும்போது வந்துட்டு நிறையா அந்த தேங்காய் பழம் இதெல்லாம் வாங்கிட்டு போகணும் இதெல்லாமே வந்துட்டு ஒரு கல்ச்சர் கலாச்சாரம்